எனக்கு மளிகைக்கட ஜாமான் வேணுங்க பையன் வீட்ல இல்லை லிஸ்ட்டு தரேன் அந்த லிஸ்ட்ப்படி போட்டு விடுங்க இங்கே எப்படி எடுக்கிறதுனு தெரியல ஜாமானுக்கு இந்த லிஸ்ட்டு பார்த்து போட்டுக்கொடுங்க போட்டுக்கொடுங்க

ஆ போடுங்க

எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டுக்கொடுங்க

எல்லாத்தையும் போட்டுக்கொடுங்க போட்டு ஒரு சாக்கில் கட்டிக்கொடுங்க சன் ஃப்ளவர் ஆயிலுக்கு வந்து இது வாளியோ எதோ தரேன்னு சொன்னாங்க அதை கொடுத்துடுங்க போட்டுக்கொடுங்க போட்டு போட்டு கட்டி வைங்க காசு எவ்வளது ஆகும்னு சொல்லிடுங்க ஆ போட்டுக்கொடுங்க காசு கொடுத்துட்றேன்